ஹலோ ஆ சார் ஒரு ரெண்டு நாளாக எனக்கு வயிறு வலிக்குது மேடம் வயிற்று வலி பெய்ன்னாருக்கு ஓவர் பெய்ன்னாருக்கு ம் ம் சாப்பிட்டதும் ஆ ஜீரணமாகலை மேம் வயிறு வலிக்குது ரைட் சைடில் ரொம்ப வலிக்குது ஆமாம் ம் அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மேம் கரெக்டாக தான் இருக்குது அப்படியே எரிச்சலாக இருக்குது மேம் ஆ வயிறு ரொம்ப எரிச்சலாக இருக்குது ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஜீரணிக்க மாட்டிக்கிது நெஞ்செரிச்சலாகவும் இருக்குது ரைட் சைடில் தான் வலிக்குது இல்லை மேம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் முதல் தடவை இதுமாதிரி வருது இதுக்கு முன்னாடி இது மாதிரி பெயின் பிரச்சனை எனக்கு வந்ததில்லை ஒரு ஒரு ஒரு நாலஞ்சு நாளாக இருக்குது மேம் நாலஞ்சு நாளாக இருக்குது ஆனால் இன்னைக்கு ரொம்ப தாங்க முடியல ம் ம் ஆ ஓகே சரி ம் சரி ம் ம் ஆ

ம்

ம் சரி ஓகே

ம் ம் சரி சரி மேம் ஆ ஆ ஆ ஓகே

ஓகே ம் ஓகே மேம் வாந்தியும் இருக்குது மேம் ம் ஆமாம் ம் ம் ஆமாம்

அந்த ரைட் சைடில் எரிச்சலாக வலிக்குது மேம் அவ்வளோ தான் ஆனால் அது ரொம்ப தாங்கமுடியாதளவுக்கு இருக்குது

ஓகே மேம்